தமிழ்நாடு அப்படின்னாவே கலைகளின் பொற்களஞ்சியம் அப்படின்ற வாக்கியம்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதாவது சென்னையில் இருக்க மாமல்லபுரத்துலேருந்து தஞ்சை பெரிய கோவில்லேருந்து பூம்புகார் அப்படினு சொல்ல கூடிய காவேரிபூம்பட்டினம் வரைக்கும் கட்டிடக்கலை சிற்பக்கலை மற்றக்கலைகள் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கினாங்க அதாவது தமிழர்கள் சிற்பக்கலை தோட்டக்கலை அதேமாதிரி கட்டிடக்கலை மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்கள் அது செய்யுறதுலேயுமே வந்து அந்த கலைகள்லேயுமே வந்து நல்ல தேர்ந்தவர்களாக கைதேர்ந்தவர்களாக இருந்தாங்க இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படினா தஞ்சை பெரியகோவில் அப்டின்னு நான் சொன்னேன் அந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நம்ம பேசணும் அப்படினா பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா ராஜராஜ சோழனால் எந்த ஒரு தொழில் நுட்ப கருவியும் இல்லாமல் ஆயிர ஆயிரம் டன் ஆயிரம் டன் வெயிட்டு உடைய விமானத்தை வந்து எந்த ஒரு கருவியும் எந்த ஒரு வாகனமுமோ இல்லாமல் அவ்ளோ இருநூத்தி பதினாறு அடிக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடியது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதே தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்க அப்படினா பானை செய்யுறதும் அதேமாதிரி தஞ்சை வந்து தமிழ் நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்வாங்க ஸோ இந்த தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோவில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா தஞ்சையில் விளைய கூடிய நெல் வந்து அதைவிட சிறப்பான விஷயம் அதுமட்டும் இல்லாமல் மண்ணால் செய்ய கூடிய அதாவது களிமண்ணால் செய்ய கூடிய தலையாட்டி பொம்மையாகட்டும் மண்பாண்டங்கள் ஆகட்டும் மண்பானை ஆகட்டும் இது எல்லாம் வந்து தஞ்சையில் வந்து சிறப்பு பெற்ற பொருட்கள் இது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து மாமல்லபுரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பாறையினால் செய்யப்பட்ட ரதமாகட்டும் இல்லை ஒரே கல்லில் வந்து ரெண்டு பக்கம் பாக்கிறப்போ ரெண்டு விலங்கு தெரியக்கூடிய உருவமாகட்டும் இந்தமாதிரி சிற்ப கலைஞர்கள் வந்து அவங்களுடைய கைவினையை வந்து காட்டியிருக்காங்க நான் சொன்னது போல் அப்போது இந்த காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோவில வந்து இது பண்ணுனாங்களோ அதேமாதிரி பல்லவர்கள் வந்து சென்னையில் அதாவது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த கல் சிற்பங்களும் அந்த கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்களும் பல்லவர்களால் வந்து செய்யப்பட்டது இப்போது நான் தஞ்சை மாவட்டத்தை பற்றி பேசினேன் அதேமாதிரி இப்போது எடுத்துக்கிட்டோம் அப்படினா இப்போ சேலம் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் நாகர்கோவில் சிவகங்கை இந்தமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று அடையாளங்கள் இருக்கும் இப்போது நான் சேலம்லேருந்து பேசுகிறேன் அதனால சேலத்தில் என்னென்ன சிறப்பு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் சேலம் அப்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படினா சேலத்தில் வந்து ஏழைகளின் ஊட்டி அப்டின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு இங்கே தான் இருக்கு அதேமாதிரி இங்கே வழிபாட்டு ஸ்தலங்களும் நிறைய இருக்கு எடுத்துக்காட்டாக பார்த்திங்க அப்படினா ராஜகணபதி கோவில் இருக்கு சுகவனேஸ்வரர் ஈஸ்வரன் கோவில் இருக்கு கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்கு மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவில் இருக்கு இந்தமாதிரி இங்கே பல்வேறு கோவில்கள் இருந்தாலும் இந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு வழக்கம் இருக்கு என்ன அப்டின்னா இந்த அம்மன் பண்டிகை எல்லாம் வரும் இல்லையா அந்த டைமில் வந்து கம்பம் நடுதல் அப்படின்ற ஒரு விழா வைப்பாங்க அந்த கம்பம் என்னைக்கு நடுகிறாங்களோ அதுலேருந்து ஏழு நாட்களுக்கு வந்து இங்கே ஒரே விழாக்கோலமாக தான் இருக்கும் வாணவேடிக்கை வண்டி வேடிக்கை அதேமாதிரி நிறையா இந்த புலியாட்டம் அப்றம் கிளியாட்டம் இந்தமாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஊர்மக்கள் வந்து பின்பற்றிகிட்டு வர்றாங்க என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்தினுடைய அடையாளம் அதனுடைய கலைகளும் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரமும் தான் இந்தியா அப்படினு எடுத்துகிட்டோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு நிறைய இருக்கு அதேமாதிரி தமிழ்நாட்டு இந்தியான்னு எடுத்துக்கிறப்போ இந்தியான்னு எடுத்துக்கிறப்போ எல்லா மாநிலத்தையும் சேர்த்து இந்தியாக்குனு சொல்கிறத்துக்கு நிறைய விஷயம் இருக்கும் ஆனால் மற்ற மாநிலங்களை சார்ந்து இல்லாமல் தமிழ்நாடும் கலை மற்றும் கலாசாரத்தில் மற்ற மாநிலங்களுக்கும் முன்னே முன்னோடியாக ஒரு முன் உதாரணமாக இருக்கிறதுல தமிழர்களான நாம் வந்து என்ன பண்ணணும்னா பெருமை பட்டுக்கணும்